எங்கள் ஊர் பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு இது வந்து இந்தியாவோட ரொம்ப பழ பழமையான மாவட்டம் அந்த இந்த ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப நிறைய மக்கள் தொகை இருக்குது இருக்குறதுனால இது ஒரு பெரிய மாவட்டமாக தெரியுது இந்த மக்கள் தொகையில பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக இந்து மதம்தான் இருக்குது அந்த இந்து மதத்தில் வந்து நிறைய கோவில்கள் அதிகமாக இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் குறிப்பாக வந்து பண்ணாரி பாரியூர் ஈஸ்வரன் கோயில் நிறைய இருக்குது பச்சை மலை முருகன் கோயில் நிறைய இருக்குது இந்த கோயிலெல்லாம் திங்க கிழம அப்புறோம் வெள்ளி கிழமயலாம் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க வாரந்தவறாமல் பண்ணிட்டே இருப்பாங்க அப்போ நிறைய திருவிழாவலாம் நடக்கும் அது வந்த ரொம்ப ரொம்ப க்ராண்டாக நடக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடிக்கடி திருவிழா நடக்கறதுனால மக்களுக்கு வந்து ஒரு கடவுள் மேலே நம்பிக்கை வருது இந்த இந்து மதத்துனால மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கிறதுனால அவங்கவிங்க வேலையை நல்ல பார்க்க முடியுது இந்த இது வந்து பல பல நூற்றாண்டுகளேருந்து அதுக்கு முன்னாடிலேருந்து வழி வழியாக மக்களால் பின் பற்ற பட்டு வருகிறது இந்த இந்து மதம் வந்து மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது